ஹலோ சார் வேல்முருகன் சாரா சார் ம் மேஸ்திரியா சார் ஆ எனக்கு வீடு வந்து கொஞ்சம் மேலே ஒரு ஆயிரத்து ஐந்நூறு சதுர அடிக்கு வீடு வந்து கட்டணும் சார்

ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் என்ன தேவை அது கொஞ்சம் சொன்னிங்கன்னா ஆவும் சார் என்னங்க சார் தருமபுரி சார் ஆமாம்ங்க சார் தருமபுரியில வந்து எஸ்சி ரோடு சார் ம் அங்க தான் சார்

ஆமாம்ங்க சார் அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் என்னா ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதெல்லாம் ஓகே சார் ஆலா ப்ளூ கலரே ஓகே சார்

சரிங்க சார்

ம் நல்லா க்ராண்டாக தான் வருது சார் கபோர்டு அடிக்கணும் எல்லாம் ஒர்க்கும் வந்து நீங்களே முடிச்சி கொடுக்குறமாதிரி பண்ணிக்கொடுத்துருங்க சார் ம் ம் சரிங்க சார் ம் லன்ச்சி இதெல்லாம் வந்து நீங்களே அரேன்ஞ்சி பண்ணிக்குவீங்களா சார் இல்லை நாங்கள் எதாவது ரெடி பண்ணணுமா சார் ம் ம் சரிங்க சார் சரி ஓகேங்க சார் ம் சரி சார்